பழைய காலத்தில் எப்படி கோயில்கள் வந்து இப்போ பூஜிக்கிறாங்களோ இது பண்ணுறாங்களோ இந்த கல்யாணம் எப்படி பண்றாங்க அதே மாதிரி தான் இந்த காலத்துலையும் எல்லாம் நடந்துகிட்ருக்குது இந்த காலத்துலையும் சி பெரியவங்க சின்னவர்களுக்கு எப்படி மரியாதை பண்ணணுமோ அந்த மாதிரி மரியாதை கொடுத்து கல்யாணங்கள் எல்லாமே சீர் எல்லாம் பண்ணுறாங்க இது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு செய்கிற மாதிரி எல்லாமே நடக்குது தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன முக்கியத்துவமோ அது கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க அது எப்போவுமே தமிழ் க கல்சிற்பம் கோயிலில் எல்லாத்துக்கும் தமிழ் எப்போவுமே தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்யத்வம் தந்துகிட்ருக்காங்க